என் குடும்பம் பெரிய கூட்டுக்குடும்பம் அப்படினு சொல்லலாம் நான் எங்கள் அம்மா அப்பா அக்கா பெரியப்பா சித்தப்பா இன்னொரு நடு சித்தப்பா அந்தமாதிரி வந்து கூட்டுகுடும்பமாக தாத்தா பாட்டி எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டுகுடும்பமாக இப்போ வரைக்கும் அப்படித்தான் இருக்கோம் எந்த சண்டை சச்சரவும் அந்தமாதிரியெல்லாம் எதுக்கும் இடம் இல்லை இப்போது சாப்பாடு மொதகொண்டு எல்லாம் நாங்கள் ஒரே இது ஒரே ஒரே கூட்டு குடும்பம் தான் தனி தனி சாப்பாடு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் ஒற்றுமையாகதான் இருக்கிறோம் எங்கள் ஃபேமலியில் சொல்றதுக்கு என்ன இருக்குனா எல்லோரும் விவசாயம் தான் அம்மா விவசாயம் அப்பாவும் விவசாயம் தான் பெருசாக சொல்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றுமில்ல அக்காவை வந்து கலயாணம் பண்ணி கொடுத்தாச்சி அக்காவுக்கு ரெண்டு பசங்கள் அவங்கள் சஷ்வந்த் க்ரஷ்வந்த் அப்படினு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் என் ஃபேமிலியில் எல்லோரும் ஒரு வெஞ்சன்ஸ் இல்லாமல் பாசமாக எந்தளவுக்கு இப்போ அவங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எப்படி இருக்குமோ அப்படி அமைஞ்சிருக்கு எனக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் அது அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னா அவங்கள் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அவங்கள் அஞ்சு பேரும்தான் எனக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கடைசி வரை என் கூட நிற்பாங்க அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு அளவுக்கு அவங்கள் என் கூடவே நிறையா ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி வீட்டில் இருந்ததோட ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணிருக்கேன் அதனால் ஃபேமிலி மெம்பெர்ஸை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்டென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்காங்க அவங்களும் ஒரு பார்ட் ஆப் லைஃப் அவங்கள் இல்லைனா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு அந்தமாதிரி என்ன க்ராஷஸ் வந்தாலும் நாங்கள் வந்து ஒற்றுமையாக தான் இருப்போம் எந்த இடத்திலயும் விட்டுகொடுக்குறதும் போகிறதும் இல்லை அந்த அளவுக்கு படிக்கும்போதும் ஒவ்வொருத்தவங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு எனக்கு தெரியாததை அவங்களும் அவங்களுக்கு தெரியாததை எனக்கும் அந்தமாதிரி சொல்லி கொடுத்துட்டு அந்த மாதிரி யூஜி பிஜி எல்லாம் அப்படித்தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் கெடைச்சது ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் அவங்களை தாண்டி வேற என்ன நமக்கு இருக்கு அவங்கள் அவங்கள் வந்து எப்படினா என்னை எந்த இடத்திலயும் விட்டு கொடுக்கமாட்டாங்க ஃபேமிலியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லோருக்கும் எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி இருப்பேன் அந்தமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் லைஃப்பில் ரொம்ப மறக்க முடியாது அப்படினு சொல்லாம் ஏன்னா எங்கள் வீட்டில் நான் சம்டைம்ஸ் பிரச்சனை வந்தப்போகூட என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்காக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அந்தமாதிரி கிளாஸில் எக்ஸாமாக இருக்கட்டும் எக்ஸாமுக்கு எதாவது ப்ரிப்பரேஷன் இல்லை செமினார் எடுக்கபோவது அதுக்கான ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும் அதுக்கான ஹெல்ப்பாக இருக்கட்டும் அதில்லை எக்ஸிபிஷன் வைக்கிறாங்க அப்படினா அதுக்கான கோவாஃப்ரேஷன் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் நான் எதிர் பார்க்காததைவிட எனக்கு எல்லாம் நல்லா தான் அமைஞ்சிருக்கு ஃப்ரண்ட்ஸு அதில் வந்து இன்குலுட் மீனா அம்மு பிரியா இனியா இவங்களாம் ரொம்ப மறக்க முடியாத அளவுக்கு ஒரு ரிலேஷன் ஒரு ஃப்ரெண்ட்டு அப்படினு சொல்லலாம் அவங்கள் அவங்கள் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற அளவு இருக்கோம் அவங்களை பற்றி என்ன சொல்றதுனா எல்லோரும் வேற லெவெலாக இருப்பாங்க